தோட்டக்கலை வந்து நாங்கள் வீட்டில் வந்து பூச்செடி வந்து வளர்க்குறேன் அது ஃபிளவர் ரோஜாப் பூ வளர்க்குறேன் மல்லி அப்புறம் செண்டுமல்லி முல்லைனு சொல்லி நான் தோட்டக்கலை மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஜாடியை வச்சு நான் வந்து பராமரிக்கிறேன் நல்ல தோட்டக்கலை பராமரிக்கிறேன்